ஹலோ கருப்பண்ணன் ஹோட்டலுங்களா என்னங்க நான் சிக்கன் பிரியாணி ஆர்டரு பண்ணியிருந்தேன் நீங்கள் குஸ்கா அனுப்பியிருக்கீங்க எங்கள் வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிதானே நான் சிக்கன் பிரியாணி அனுப்பி ஆர்டரு கொடுத்தேன் இப்படி மாற்றி மாற்றி கொடுத்தா எப்படிங்க மறுபடியும் உங்கக்கிட்ட கடைக்கு ஆர்டரு கொடுக்குறது கெஸ்ட்டுக்கு எப்படி குஸ்காவை கொடுக்க முடியும் மா ஃபஸ்ட் கொடுக்கும்போதே என்ன கொடுக்குறோம் நீங்கள் முதல்ல கடையில் செக் பண்ணிங்களா இல்லையா செக் பண்ணலையா அப்போ அதனால எனக்கு என்ன பண்ணுறிங்க நீங்கள் எப்போ இருந்தாலும் சரி எனக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும் குஸ்கா வேண்டாம் எங்கள் மா மற்ற கடைக்கு ஆர்டரு பண்ணவும் எனக்கு டைம் இல்லை கெஸ்ட்டுலாம் நிறைய பேர் இருக்காங்க பார்த்து எனக்கு சிக்கன் பிரியாணி கொடுங்க இல்லாட்டினா என்னோட காசை ரிட்டர்ன் பண்ணுங்க